தமிழ்மொழியை பாதுகாக்கிறத அப்படினாங்க ஃபஸ்ட் ஒரு குழந்த பொறந்தோடனே அந்த குழந்தைக்கி சொல்லி தரதே வந்து அப்பா அம்மானு இப்போ யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க மம்மி டேடி அந்தமாதிரி தான் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்து நம்ம தான் முதல்ல பெற்றோர்களுக்கு வந்து முதல்ல மாற்றணும் அப்போ தான் வந்து சின்ன வயசிலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து சொல்லி தரணும் அப்போருந்தே வந்து தமிழ் அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ்ஜை கொண்டு வந்தோம்னா தான் அவங்களுக்கு தமிழ்லயே வந்து பேசுகிறதுக்கோ எழுத படிக்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும் நம்மளே வந்து அவங்களுக்கு மம்மி டேடி அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பிச்சோம்னாக்க தமிழ்மொழி அங்கேயிருந்து வந்து அவங்களுக்கு நின்று போயிடுது இன்னைக்கு அதேமாதிரி பசங்களை கொண்டே ஸ்கூல்ல சேர்த்துனாலும் ப்ரீகேஜி எல்கேஜினு கொண்டு போய் எல்லாம் இங்கிலிஷ் மீடியத்தில் தான் சேர்த்துறாங்க தமிழ் மீடியத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்துறது இன்னைக்கு யாருமே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கிலிஷ் மீடியத்தில் கொண்டுட்டு போனாலும் தமிழுக்கான ஒரு இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல இங்கிலிஷ் அதை ஸ்கூல் குள்ளாற சொல்கிறாங்க எல்லாரும் வந்து இங்கிலிஷ்ல தான் பேசணும் தமிழ்ல பேசக்கூடாது அப்படினு சொல்லி ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரூல்ஸ்ஸே போட்டுட்றாங்க அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து தேவயில்லாத ஒரு இது தான் அதையெல்லாம் எடுத்துகிட்டு இல்லை உள்ள வந்து பேசுகிறப்ப தமிழ்ல பேசலாம் ஸ்டடி என்ன இதுவோ அதை வந்து இங்கிலிஷ்ல சொல்லி கொடுக்கலாம் இது பண்ணலாம் இப்போ பத்து மத அதர் லாங்குவேஜ்னு சொல்லி ஹிந்தி வேற ஒன்ற கொண்டு வந்து அதை வேற கற்று கொடுத்துட்ருக்காங்க ஹிந்திக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் கூட வந்து நம்ம நாட்டில் இப்போ தமிழுக்கு கொடுக்குறதில்ல தமிழுக்கான முக்கியத்துவம் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கனா அதுக்கான ஒரு நிறுவனம் தொண்டு நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து என்ஜிஓ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மீட்டிங் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக கிராமப்புறங்களுக்கெலாம் வந்து போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இந்தமாதிரிலான் வந்து தமிழ் நம்ம தாய்மொழி அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து மீட்டிங் போட்டு சொல்லலாம் இது பண்ணலாம் ஒரு முதியோர் கல்வி அந்தமாதிரி இதில் முதல்ல பெரியவங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொடுக்கலாம் அந்தமாதிரிலான் பண்ணுறப்ப வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அந்த அறிவை வந்து கொஞ்சம் வளர்த்துக்குறதுக்கு இது பண்ணுணா இப்போ இது அப்புறம் பார்த்தா நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி இதுலாம் வந்து படிக்கிறப்ப தமிழ் பேப்பர் படிக்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கனா நிறையா லா வந்து இங்கிலிஷ் பேப்பரை தான் இது பண்ணுறாங்க ஹிந்து அது இதுன்ட்டு தமிழ் பேப்பரை யார் வந்து அதிகம் இது பண்ணுறதில்ல டெய்லியும் ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நியூஸ் பேப்பர் தமிழ் பேப்பர் வாங்கி கொடுத்து பசங்களை அதை படிக்க சொல்லலாம் பசங்களுக்கு அதனால் வந்து நாட்டு நடப்பு என்னங்கிறதும் தெரிஞ்சிக்கலாம் தமிழ் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுனால் தான் வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைனாக்க இன்னைக்கு இங்கிலிஷ் ஹிந்தி இன்னும் அந்தமாதிரி இதில் போய்கிட்டு இருக்குது பட் தமிழ் இருக்க இருக்க வந்து யாருக்குமே வந்து ப படிக்கவும் தெரியாது அது தமிழ்ல பேசவும் தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இதாயிடும்